உங்கள் மதப் பண்டிகைகளில் தொடர்புடைய உணவுப் பொருட்கள் என்ன எவ்வாறு விழாக்களில் ஏதேனும் குறிப்பிட்ட உணவுகள் பயன்படுத்தப்படுவதுக்றீர்கள் என கேட்டுருக்குறீங்க எங்களுக்கு ரம்ஜான் பண்டிகை பக்ரீத் பண்டிகை மொ மொகரம் பண்டிக வருது எங்களுக்கு ஒவ்வொரு பண்டிகை இப்போ ரம்ஜான் பண்டிகைக்கு நோம்பு இருக்கிறோம் நாங்கள் காலையில் எழுந்து ஏழு மணிக்கு ரெண்டு ரொட்டி திண்ணுவிட்டு காலையில் மூணு மணிக்கு திரும்பவும் நைட்டு சாயந்தரம் அஞ்சு ஆ அஞ்சு ஆறு ஆறு மணி ஆறு ஆற்ரை மணி மட்டும் எதுவுமே சாப்பிடுறது இல்லை நோம்பு இருந்து முப்பது நாள் நோம்பு இருக்கிறோம் அந்த ஆறு மணிக்கு மேலே அரிசிக் கஞ்சி மசூதியில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த கஞ்சி குடிப்போம் நாங்கள் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நோம்பு இருந்துவிட்டு முப்பது நாள் இருப்போம் நோம்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் முப்பதாவது நாள் ரம்ஜான் அன்னைக்கு புது துணி போட்டுன்னு அப்புறம் புது துணி வாங்கின்னு வந்து வச்சு போட்டு துணி காலையில போய் மசூதிக்கு நமாஸ் படிச்சுட்டு வருவோம் ஈஜாக்கு விஸ்ப்பல் அது தொழுவிட்டு வந்துவிட்டு பிறகு பிரியாணி செய்வோம் வீட்டில் பிரியாணி க மட்டன் வாங்கின்னு வந்து பிரியாணி செஞ்சு நாங்களும் சாப்பிடுவோம் வரவங்களுக்கும் கொடுப்போம் ஏழப்பட்டவங்களுக்கும் கொடுப்போம் நாங்கள் அப்புறம் ரம்ஜான் முடிஞ்சிட்டுன்னா பக்ரீத் பண்டிகை வரும் எங்களுக்கு பக்ரீத் பண்டிகையில் என்ன பண்ணுவோம்ன்னா ஆடு வாங்கின்னு வருவோம் ஆடு நல்ல ஆடு ரெண்டு பல் ஆடு ஒரு இருபது கிலோ வர மாதிரி நல்லா இருக்கணும் ஆடு எந்த குறையும் இருக்க கூடாது ஆடுல ஆட வாங்கின்னு வந்து பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு போய் நமாஸ் பண்ணிட்டு வந்துவிட்டு அதை குர்பானி கொடுப்போம் நாங்கள் குர்பானி கொடுத்து மூணு பங்கு போடுவோம் மூணு பங்கு போட்டு மூணு பங்கை வந்து பிரிச்சு என்ன பண்ணுவோம் ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பங்கு வீட்டுக்கு ஒரு பங்கு ஏழைப்பட்டவங்களுக்கு தனி தனியாக பிரிப்போம் அதில் வீட்டு பங்கை எடுத்து பிரியாணி பண்ணுவோம் அன்னைக்கு அதை பிரியாணி பண்ணுவோம் அந்த பங்கு கறி ஏழைப்பட்டவங்களுக்கு தனியாக பொ பொட்லத்தில் அடைச்சு ஏழைப்பட்டவங்களுக்கு பங்கு கொடுப்போம் சொந்தக்காரங்க பங்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போம் நாங்கள் பிரியாணிக்கு எடுத்த கறியை வந்து பிரியாணி செஞ்சு அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்ஸு சர்க்குள்லில் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்லையா அவங்களுக்கும் கொஞ்ச கொஞ்சம் பரிமாறிப்போம் அப்புறம் மிட்டா வந்து செய்வோம் சீர் குருமான்னு சொல்லி அது பண்ணுவோம் அப்புறம் பொலவ் குருமான்னு பண்ணுவோம் சாப்பாட்டில் சாப்பாடு ரகங்களில் உங்களுக்கு இதில் அப்புறம் ஜாமுன் ஐட்டம் கூட பண்ணுவோம் நாங்கள் ஜாமுன் செய்வோம் அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஏன்னா சைனாஸ் ஸ்கட்ச் அப்படினு சொல்லி வரும் அது அந்த ஸ்வீட்டு ரெண்டு செய்வோம் நாங்கள் ரெண்டு மூணு ஸ்வீட்டு பண்ணுவோம் சாப்பிடுவோம் நல்லா அது எல்லா ரகங்கள் இருக்கும் நமக்கு செய்வாங்க சாப்பிட்டு அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்க்கெல்லாம் கொடுப்போம் பண்டிகைக்கு உங்களுக்கு